ஹலோ மஞ்சள் மார்க் மஞ்சள் மார்க்கெட்லிருந்து பேசுறேங்க மஞ்சள் இருக்குங்களா மஞ்சள் நாட்டு ரகமாக வேணுங்க கிருஷ்ணா வெரைட்டி தவிர மற்றது எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சரிங்க ம் இப்போது ஒரு வே சரிங்க இப்போ வெலை வந்து நாட்டு மஞ்சளாக இருந்தால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி வெலை போயிகிட்ருக்குங்க எத்தனை ஏக்கரா வெச்சிருக் சரிங்க ஒரு அஞ்சு ஏக்கரா விவசாயம் பண்ணிணா எத்தனை மஞ்சள் போடணும் எத்தனை கிடைக்குங்க கூலி அதுக்கான இதெல்லாம் எவ்வளோ ஆகும்ங்க ஆளுங்களெலாம் கிடைக்கிறாங்ளாங் சரிங்க கிருஷ்ணா இது தவிர வேறு மஞ்சள் என்ன வச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆ சரிங்க